பிடிச்ச இடங்கள்ன்னு பார்த்திங்கன்னா நிறையா இடத்துக்கு போயிருக்கோம் இப்போ எனக்கு வந்து பாபா கோயில் ரொம்ப பிடிக்கும் ஷீரடியில் இருக்குது மஹாராஷ்டிராவில் இருக்குது நாங்கள் ட்ரெயினில் போயிருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாபா செலை நல்லாயிருக்கும் அந்தமாதிரி செலை எங்கேயுமே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய கோயிலுங்க இருக்குது அங்கேலாம் போயிட்டு வந்திருக்கோம் ஊட்டி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கார்டன் நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே ரோஸ் செடியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அங்கே போய் பார்க்குறத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஏற்காடு போயிருக்கோம் ஏற்காடு மேலே வந்து மலை மேலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ண மலை மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஊட்டியும் அப்படிதான் இருக்கும் கூலிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே கபீஸ்வரன் கோயில் இருக்குது அங்கே குளம் இருக்குது அங்கே தாமரை நிறைய பூக்கும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் பக்கத்திலியே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கோயில் இருக்குது அங்கே நிறைய சிலைங்கள் இருக்குது அது பார்க்கவே உங்களுக்கு டைம் பற்றாது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும்